ஹலோ சொல்லுங்கள் ஆமாங்க ஆமாங்க சொல்லுங்கள் ஓ அப்படிங்களா சரிங்க சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஃபீஸு இப்போ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்குங்களா வருஷம் ஒரு ஐம்பதாயிரம் ஆகுங்க ஆமாங்க ஆமாங்க வேன் ஃபீஸ் ஒரு இருபதாயிரம் வருங்க வருஷத்துக்கு ஆமாங்க ஆமாம் ஆ மூ மூணு டைம்மாக கட்டிக்கலாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லிங்க மூணு டைம்மாக கட்டிக்கலாம் அதுதான் வருஷம் ஐம்பதாயிரன்னா இருபது இருபது வருங்க ஆமாங்க ஆமாங்க ஆ அதுவும் வைப்பேங்க வார வாரம் வைப்பேங்க அதுக்குத் தனி ஃபீஸுங்க மாசம் ரெண்டாயரூபா வருங்க அதுக்கு நல்லா கோச்சிங் நல்லா எல்லா என்னென்ன சப்ஜெக்ட்டு முக்கியமோ அது எல்லா நல்லா கோச்சிங் கொடுப்பாங்கங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லேங்க ரெண்டாயரூபா வருங்க அதுக்குத் தனியாக வருங்க ஆ நல்லா இருக்குங்க நிறைய அட்மிஷனெல்லாம் ஆகிட்டுருக்குங்க இப்போது நிறைய அதெல்லாம் போயிட்டு இருக்குதுங்க கம்ப்யூட்டர் சைன்ஸு பாப்பா எவ்வளோ மார்க்குங்க ஓ நானூத்து நல்ல மார்க்குங்க ஃபஸ்ட் குரூப்பே எடுத்துக்கலாங்க அதே நல்ல கம்ப்யூட்டர் சைன்ஸு மேக்ஸு எல்லா இருக்குங்க நல்லா இருக்குங்க குரூப்பெல்லாம் ஃபஸ்ட் குரூப்பே எடுத்துக்கலாங்கம்மா பா பாப்பா மார்க்குக்கு ஆ ஸ்பெஷல் க்ளாஸு அந்தமாதிரி எக்ஸ்டரா கோச்சிங் இருக்குங்க ஆமாங்க அதுக்கு தனியாக என்னென்ன அவங்களுக்கு என்ன விருப்பமோ இப்போது மியூசிக்கு அந்தமாதிரி ஸ்போர்ட்ஸ் அதுமாதிரி இருந்தால் அதுக்குத் தனித் தனியாக அவங்க என்ன விருப்படறாங்களோ அதுமாதிரி பண்ணி தனியாக ஃபீஸ் வந்துடுங்க வேன் ஃபீஸ் அவ்வளோதாங்க இருபது இருபதாயிரம் வருங்க வருஷம் அதுவும் ரெண்டு டைம் கட்டிக்கலாங்க பத்தாயிரம் பத்தாயிரம் கட்டிக்கலாங்க ஆ சரிங்க கண்டிப்பாக வந்து சேர்த்துக்கங்க பாப்பாவை வரும்போது வேணால் அந்த அந்த சர்டிஃபிக்கேட்டு ஆதார் கார்டு பழைய மார்க் ஷீட்டு மா எல்லா கொண்டு வாங்க ம் சேர்த்துக்கலாங்க பாப்பாவை இப்போ கொண்டு வேறே அதுதாங்க ஆதார் கார்டு மார்க் ஷீட்டு கம்யூனி சர்டிஃபிக்கேட்டு ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிக்கேட்டு அதோட ப்ரின்ஸிபல் கையெழுத்து அவங்க அதோட கையெழுத்தோட வேணுங்க அப்புறம் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஆ ஓ ஸ்போர்ட்ஸுக்கு கோட்டா கொஞ்சம் இருக்குங்க ஒரு இருக்குது ஒரு அஞ்சு பர்சன்ட் அந்தமாதிரி இருக்குது அது கேட்டு நம்ம பண்ணிக்கலாங்க கேட்டு பண்ணிக்கலாங்க சரிங்க ஆ சரிங்க சரி கண்டிப்பாக கூப்பிட்டு வாங்க பாப்பாவை நல்லா எங்கள் ஸ்கூல்லாம் நல்ல பேருங்க நிறைய அட்மிஷன் ஆகிட்ருக்கு கண்டிப்பாக வாங்க ம் சரிங்க சரிங்க சரிங்க